நான் ரீசண்ட்டாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணது எனக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ட்ரெயினிங் சொன்னாங்க எனக்கு ஒரு ட்ரெயினரும் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸ்டார்டிங்கில் அந்த அக்கா ரொம்ப நல்லா பேசினாங்க இனித்து இனித்து பேசுனாங்க எல்லாம் நல்லா பேசி நல்லா பழகினாங்க போக போக போக ஒர்க் கற்றுக் கொடுக்கும் போது அவங்க ரொம்ப ஹார்ஷாக பிகேவ் பண்ண ஆரம்பித்துட்டாங்க நான் ஒரு தடவை தான் சொல்லித் தருவேன் இன்னொரு தடவைலாம் சொல்லி தர மாட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க நான் வந்து ஃபிரஷ்ஷரு நான் வேலை கற்றுக்க வரேன் என்கிட்ட வந்து ஒரு பொலைட்டாக அன்பாக சொல்லணும் வேலை இதுதான் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னுட்டு ஆனால் அவங்க சொல்லியே தரலை அவங்க ஒரு அஞ்சு ஆறு வருஷம் சீனியர் அந்த கம்பெனியில் நான் அப்போ தான் போயிருக்கேன் என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணாங்க இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல எல்லோரும் முன்னாடியும் வந்து கத்தி இது பண்ணி மிரட்டி ஒரு மாதிரி பேட் வே பேட் வேர்ட்னா யூஸ் பண்ண ஆரம்பித்துட்டாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நானும் பொறுமையாக இருந்தேன் போக போக பார்த்தா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னால் ரெண்டு மூணு நாளாக எனக்கு எதுவுமே கற்றுத் தரலை காலையில் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் வெறுமனே உட்கார்ந்து அவங்க பண்ணுறத மட்டும் பார்த்துட்டே இருந்தேன் என்னால் சுத்தமாக முடியலைன்னு நான் என்ன பண்ணேன் ஸ்ட்ரெயிட்டாக மேனேஜர் கிட்ட போய் இது மாதிரி நான் கம்ப்ளைன்ட் பண்ணிவிட்டேன் இது மாதிரி நான் இப்போது தான் ஃபிரஷ்ஷரு எனக்கு அவங்க தான் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கணும் அவங்க தான் எனக்கு பொறுப்பேற்றிருக்காங்க அந்த பொறுப்ப அவங்க ஒழுங்காகவே செய்யலை ஒன்று என்னை டீம் மாற்றுங்க இல்லைன்னா அந்த அக்காவை வந்து ஒழுங்காக சொல்லி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் அவரும் வந்து அந்த அக்காக்கிட்ட பேசி இது பண்ணி அவங்கள வந்து வான் பண்ணி சொன்னாங்க இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கப்பறமேட்டா தான் அந்த அக்கா வந்து எனக்கு ஒழுங்காக சொல்லியே கொடுக்க ஆரம்பித்தாங்க ஏன்னால் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும் போது ஒதுங்கி ஓடாமல் ஒளியாமல் அந்த பிரச்சனைக்கி என்ன சொல்யூஷன் ஃபஸ்ட்டு தேடினாலே நம்ம அந்த பிரச்சனையிலேருந்தே வெளில வந்துடலாம் இதுதான் எனக்கு ஒரு ஒர்க் போன இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது